நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு சினிமா பார்த்தப்போ அதில் வந்து ஒரு பெரிய புயல் வந்து ஒரு அந்த ஊரின் ஒரு பகுதியே அழிஞ்சு போய் ஒரு கோர காட்சி அது என் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு நான் தூங்கும் போது என்னோடய கனவில் கூட அந்த காட்சி வந்துகிட்டே இருந்தது அந்த கதையை வந்து நான் கற்பனையாக வரையலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இடிந்த வீடுகள் அடுத்தது இந்த கடல்கரை பக்கத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் புயல் காற்றுல சாஞ்ச மாதிரி இது மாதிரியெல்லாம் நான் ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அந்த பெயிண்டிங்கெலாம் பண்ணி அழகாக ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சுனாமின்னு ஒன்று வந்துச்சு அதுவும் இந்த இந்தோனேசியா பகுதிகளெல்லாம் எப்படி பாதிச்சது அப்படிங்குறதெல்லாம் இந்த டிவியில் பார்க்கும் பொழுது நான் வரைஞ்ச அந்த புகைப்படம் நான் வரைஞ்ச அந்த இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப அந்த ரிசம்புள் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு உடனே என்னோடய அம்மா வீட்டுக்கு போய் மேலே பரண்ணில் போட்டுருந்த அந்த பழைய சூட்கேஸை தூசு தட்டி நான் ஒரு ஃபைல் நான் வச்சுருந்தேன் சின்ன வயசில் அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி அந்த இமேஜை பார்த்தப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானும் அதே போலவே நான் வரைஞ்சிருந்தேன் அது சந்தோசம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனது பாரம் அப்படிங்குறது இன்னொரு பக்கம் கண்டிப்பாக இருக்கதான் செஞ்சுச்சி அதில் அழிஞ்ச அந்த மக்கள் இழந்த வீடுகளை விட்டுட்டு வெளியே நின்ற அந்த மக்கள் குழந்தைங்க அடுத்து அந்த செடி கொடி எல்லாம் அழிஞ்சு நின்ற அந்த காட்சி படகு உடைந்தது அந்த கப்பல் உடைஞ்சு போய் முன்னாடி வீடுகள் பகுதியில் வந்து ஏறினது இது எல்லாம் வந்து நான் வரைஞ்சிருந்தது அந்த சுனாமி அப்போது நடந்த அந்த நிகழ்ச்சியை எனக்கு நியாபகம் படுத்துனதாக இருந்தது